மொபைல் ஃபோன்லாம் அந்த காலத்தில் இல்லவே இல்லை இந்த காலத்தில்தான் மொபைல் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாமே இருக்குது டெக்னாலஜிலாம் ரொம்ப அதிகமாக வளர்ந்துடுச்சி அந்த காலத்துலலாம் அவ்வளோவா டெக்னாலஜியே இல்லை நம்ம இப்போ ஃபோட்டோ எடுக்கணுனால் கூட ஸ்டூடியோவுக்கு தான் போகணும் ஆனால் இப்போலாம் நம்ம ஃபோட்டோ எடுக்கணுனால் கூட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் செல்ஃபி எல்லாமே எடுத்துக்கிறோம் அப்றம் அப்போது உள்ள காலத்துலலாம் ஸ்கூலில் காஸ் ஸ்கூல் காலேஜ்லாம் அவ்வளோவா இருக்காது ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஓபன் பண்ணி வச்சுருக்காங்க ஐடி ஜாப்லாம் ரொம்ப டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்ல சேலரி நல்ல வேலை கிடக்கிது அப்புறமா மொபைல் ஃபோன் நம்ம எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்றோமோ அவ்வளோதுக்கு இப்போ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் யாருமே இப்போ வெளாட கூட போகிறதே இல்லை அந்த காலத்தில் எல்லாருமே வ வீட்டில் வாசலில் நிண்டு எல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ எல்லாருமே ரொம்ப ஃபோனே பார்த்துக்கிட்டே ஃபோனில் அடிக்டாக இருக்காங்க ரொம்ப மோசமாக போயிட்டிருக்கு அப்போல்லாம் மொபைல் ஃபோனு டீவிலாம் இல்லாதப்போது பசங்கள்லாம் அழகாக வாசலில் வெளாண்டுக்கிட்டு சில்லு கோடு பல்லாங்குழி எல்லாம் வெளாண்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ உள்ள பசங்க எல்லாருமே ஃபோன்லேயே ஃப்ரீ ஃபயரு எ எல்லாமே பப்ஜி எல்லாமே வெளாண்டுட்டு ரொம்ப மென்டலாக எல்லாமே அஃபக்ட் ஆகிற அளவுக்கு வெளாடறாங்க நம்ம எவ்வளோதுக்கு எவ்வளோ ஃபோனு டெக்னாலஜி வளருதோ அவ்வளோதுக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஆபத்துதான் கொண்டுட்டு வருது ஏன்னா அதிகமான நோய்லாம் நமக்கு ஏற்படுது கேன்சர் அதை மாதிரி நிறைய நோய்லாம் நமக்கு ஏற்படுது டெக்னாலஜி ஒரு பக்கம் வளர்ந்தாலும் இந்த பக்கம் நம்மளோட பழைய நிலமைகள் எல்லாமே அழிஞ்சிகிட்டே வருது நம்ம பழையதா இருக்கிறப்போ எவ்வளோ கூழு எல்லாமே குடித்தோம் ஆனால் இப்போது ஒரு கூழ் கூட காசு போட்டு வாங்கி குடிக்கிற நிலமைக்கி இருக்கோம் அப்போனா எவ்வளோதுக்கு எவ்வளோ டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குனு பார்த்துக்கோங்க இங்கே டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் தப்பு இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் ஆனால் இவ்வளோ இதாவணுன்னு அவசியம் இல்லை ட்ரெஸ் கோட்டெலாம் ரொம்ப மாறி இருக்குது ட்ரெஸ் கோட்டெலாம் பாருங்க எப்படி மாறியிருக்குனு அப்போல்லாம் உள்ளவங்கள்லாம் பாவாடை தாவணிதான் போடுவாங்க ஆனால் இப்போ உள்ளவங்க பசங்கள்லாம் ஜீன்ஸு லெகின்னு பேண்ட்டு ஷட்ஸு அப்படே பாய்ஸ் மாதிரியே எல்லாமே மாற்றிக்கிறாங்க ஆட்டிடியூடெலாம் அப்போது உள்ள விலைவாசிக்கெல்லாம் காய்கறிலாம் ரொம்ப மிகவும் கொறைச்சலா இல்லைனா வீட்டுக்கு கொல்லைக்கு பின்னாடி போட்டு அறுவடை செஞ்சு சாப்பிட்டுட்ருந்தாங்க ஆனால் இப்போது காய்கறி வெலை தக்காளி வெலை எல்லாமே ஹை ரேட்டில் போயிடுத்து ரொம்ப ரேராக இருக்குது எல்லாமே தக்காளி வெலை அதுக்கும் நூ கிலோ நூற்றி இருபது ரூபா இரநூறுவா கிட்ட வந்து விற்கிது தக்காளி வெலை ரொம்ப ரொம்ப ஹையாக போயிடுத்து அதே மாதிரி தங்கம் அந்த காலத்தில் இருக்கிறப்போல்லாம் ரொம்ப கம்மியாக கம்மியாக கொறைச்சலாதான் இருந்துச்சு ஆனால் இப்போது பாருங்கள் தங்கம் வெலை எல்லாமே ரொம்ப அதிகமாக ஆகிடுச்சி இப்போது ஒரு கிராம் கூட இருபத்தி நாலாயிரரூவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஆகிடுச்சி இப்போது அப்போது உள்ள காலத்துலலாம் காசோடய வேல்யூ தெரில ஆனால் இப்போது உள்ள காலத்தில் காசு இருந்தால் மட்டுந்தான் நம்மளால உயிர் வாழவே முடியும் காசு இல்லை நம்மள யாருமே மதிக்கவும் மாட்டாங்க ஏதும் பண்ணவும் மாட்டாங்க எல்லாருமே இப்போது உள்ள மனுஷங்க எல்லாமே உறவ தேடி போல பணம் பணம் பணன்னு பணத்தை தேடி தான் பின்னாடி தான் போயிட்டிருக்காங்க ரொம்ப அட்வான்டேஜாக எல்லாமே டெக்னாலஜிலாம் வளர்ந்தவொன்னே ஃபோனு மொபைல் ஃபோனு எல்லாமே வளர்ந்துருச்சி இப்போது ஃபோட்டோ ஸ்டூடியோகெலாம் யாருமே போகிறதில்ல எல்லாமே மொபைல் ஃபோன்லே கேமரா எல்லாமே பிடிச்சி எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம என்ன சொல்வது டெக்னாலஜி அதிகமாக வளருதுத விட நம்மளோட பாரம்பரியம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறந்துட்டு வரோம் அப்போது உள்ள பசங்கள்லாம் எவ்வளோதுக்கு எவ்வளோ சூப்பராக ஜாலியாக வெளாடுங்களோ ஆனால் இவ்வளோதுக்கு இவ்வளோ அப்படியே எல்லாமே மாறிகிட்டு வருது இப்போது எல்லாமே ஃபோன்லே வந்ததால் எல்லாமே ஃபோன்லே வெளாடுவோம் பசங்கள்லாம் அதிகமாக இப்போது சின்ன பிள்ளை கூட குழந்த கூட பசிக்கிறது அப்படின்னா அழுதால் அவங்க அம்மா ஃபோன் தூக்கி கொடுத்தா கூட வாய் மூடிட்டு அழகாக உக்காந்து ஃபோனை பார்த்துட்ருக்கு பச்சை குழந்தைங்க கூட அந்த ஃபோனை பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்க அம்மா கொடுக்குறாங்க அந்த ஃபோன்லேயிருந்து நமக்கு வர கதிர்வீச்சு நமக்கு எவ்வளோ ஆபத்தை தருது அப்படின்னு நமக்குதான் தெரியும் நம்மதான் புரிஞ்சு நடந்துக்கணும் நான் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது தூங்கறப்போ ஃபோனை தலமாட்டில் வச்சுட்டு தூங்கக்கூடாது ஆனால் ரொம்ப இந்த இது நல்ல வளர்ந்ததுனால டெக்னாலஜி வளர்ந்ததுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது டிஸ்ஸு அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது ஆனால் அட்வான்டேஜோட டிஸ்அட்வான்டேஜ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போது ஃபோன் வந்த காலத்தில் அந்த காலத்துலலான் ஃபோனு வீட்டுக்கு ஒரு ஃபோன் தான் இருக்கும் ஆனால் இப்போ எல்லார் கையிலியும் வீட்டுக்கு வீட்டில் நாலு பேர் இருக்காங்களா நாலு பேர்கிட்டயும் ஃபோனு அப்படிதான் இருக்குது